நான் வந்து ஹோண்டா யூனிகார்ன் பைக் வச்சிருக்கேன் அந்த பைக்கை தினமும் நான் வந்து வந்து நான் க்ளீனு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் காலையில் எல்லாத்தையும் துடச்சு க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக வச்சிருப்பேன் தினமும் காலையில் அதுக்கப்பறம் சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துட்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் பைக்கில் வந்து நான் ரொம்ப தூரம் அப்படிலாம் போவேன் லாங்க் ட்ரைவ் எல்லாம் மாசத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் லாங்க் ட்ரைவ் போவேன் அப்பறம் வந்து அதில் வந்து நான் அவ்வளோவா சோர்வடைய மாட்டேன் அப்பறம் நீங்கள் வந் அப்பறம் வந்து நான் அதில் சேஃப் போகிறப்ப பைக்கில் போகிறப்ப ஹெல்மெட் போடுவேன் ஹெல்மெட் போட்டு அதுக்கப்பறம் வண்டியை பைக்கில் வந்து காற்றெல்லாம் கரெக்டாக இருக்கா ப்ரேக் வந்து பிடிக்குதா அதெல்லாம் பார்ப்பேன் அப்பறம் மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஆயில் மாற்றிருவேன் அப்பறம் கம்பெனி இதில் வண்டி வண்டி எடுத்த பக்கந்தான் சர்வீஸ் விடுவேன் அப்போ வண்டி பாத்திங்கனா வண்டி எல்லாம் வந்து கண்டமேனிக்கு எல்லாம் போட்டு ஓட்டுவாங்க நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வண்டி ஓட்டுவேன் அப்பறம் ஹெல்மெட் இல்லாமல் வெளியே எங்கேயும் போக மாட்டேன் அப்பறம் வந்து லைசென்ஸ் வச்சிருக்கேன் இன்சூரன்ஸ் அதுக்கு அப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடியே போட்டேன் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன் அப்பறம் வண்டி லைசென்ஸ் வச்சிருக்கேன் டாக்குமெண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ வந்து வண்டி ஓட்டுறப்ப எல்லா சேஃபாக ஓட்டுங்கள் வண்டியெல்லாம் ஏன் வந்து வந்து அது வீலிங் வீலிங் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் காலேஜுக்கு தினோம் வண்டியில் போயிட்டு காலையில் வருவேன் அப்பறம் வண்டியை வந்து நீட்டாக சுத்தம் பண்ணி வைத்திருப்பேன் அப்பறம் லாங்க் ட்ரைவ் ஏதாவது போகணுன்னால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் போவோம் அப்புறம் வந்து நான் அதி அதி வேகத்தில் இந்த வண்டி ஓட்டுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் லிமிட் லிமிட்டேஷன் படி தான் வண்டி ஓட்டுவோம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வண்டியை ஓட்டுவேன் அப்பறம் பெட்ரோல் வந்து என் வண்டிக்கு பெட்ரோல் வந்து ஒரு அது மைலேஜ் வந்து நாற்பத்தி அஞ்சு கிடைக்கும் ஸோ வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு பெட்ரோல் வந்து நூறுரூவாய்க்கி போடுவேன் ஸோ வண்டி வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவே நான் பார்க்கறேன் லாங்க் ட்ரைவ் எல்லாம் அதிகமாகவே போகிறப்ப ரொம்ப சேஃப்டியாக போவேன் ஜாக்கிரதையா தான் போவேன் ஸோ வந்து நான் வந்து அவ்வளோக்கு வண்டியை க கண்டீஷன் இல்லாமல் வச்சிருக்க மாட்டேன் வண்டியோடய டய டயர்ஸு ப்ரேக்கு ஷூ அப்பறம் லைட்டு நைட் லைட்டிங் கொஞ்சம் நல்லா போட்டுட்டு தான் போவேன் ஸோ வந்து வண்டியை வந்து நான் பக்காவாக வச்சிருப்பேன்